ஹலோ மகேஸ்வரி ஸ்வீட்ஸ் ஸ்டாலா மேம் என் சன்னுக்கு பர்ட்டே உங்கள் கடையில என்ன ரொம்ப சேலாகும் ஓகே மேம் எனக்கு வந்து கேக் தான் மேம் ஆர்டர் பண்ணணும் அதில் வந்து ப்ளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் இருக்கா மேம் ஓகே மேம் ஓகே மேம் எனக்கு வந்து டூ கேஜி ப்ளாக் ஃபாரஸ்ட்டும் ஒன் கேஜி ரெட்வெல்வெட் கேக்கும் வேணும் மேம் ஒன் கே ஒன் கேஜி மேம் ஓகே மேம் எனக்கு இன்னும் டூ டேஸில் வேணும் மேம் என் சன் நேம் வந்து ஆகாஷ் மேம் ஆ ஓகே மேம்